சொல்லுங்கள் ஓகே

என்றைக்கு மேம் வேணும் உங்களுக்கு என்றைக்கு எந்த டேட்டில் வேணும் ஓகே ஓகே இப்போது பார்த்தீங்கனா ஒரு சீர் வந்து ஐந்நூறுரூவாய்க்கு போய்விட்டு இருக்குது மேம் ஸோ நீங்கள் கேட்குறது ரெண்டு கிலோ கேட்குறீங்க ஸோ ரெண்டு கிலோங்கிற மாதிரின்னா இப்போது ரெண்டு சீர் தேவைப்படும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிவிடும் ஏன்னால் ஃப்ரைடே வந்து காமனாக எல்லாமே ஹையாக தான் விற்குமே அதுக்கு அடுத்த ரெண்டு நாளும் எல்லாேருமே அப்போ சொல்ல முடியாது ஸோ நாங்களும் கொஞ்சம் பார்க்கணும்ல உங்களுக்கு அதுவே நான் கம்மியாக சொல்கிறேன் ஆயிரத்து ஐந்நூறுரூவான்றது ம் ஓகே ம் இல்லை மேடம் இப்போ அவங்க வந்து இப்போ முந்தா நேற்று பூ அவங்க பழையப்பூ அந்தமாதிரிலாம் கூட போட்டுருவாங்க நான் அன்றைக்கு டேட்டு பூ தான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேனே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏன்னால் நீங்கள் பார்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நேற்று டேட் பூவெல்லாம் வந்து அவங்க தண்ணி ஊற்றி உங்கள்க் கிட்டே கொடுத்து விற்றுருவாங்க ஸோ ஒன் ஹாரிலே உங்களுக்கு வதங்கிடும் கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு இதுவாகிடும் என் கிட்டே வாங்குனிங்கனால் அப்படி இருக்காது ஆ ஆ ஆ ம் ம்ம் நீங்கள் வேணால் ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி கேட்டிங்கனால் நான் வேணால் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன்னால் உங்களுக்கு நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னிங்கனால் நான் அப்போ நான் இன்னும் கூட கம்மி பண்ணிடுறேன் என் பூவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரேட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் மேம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இரநூறுவா கம்மி பண்ணும் போது நீங்கள் இன்னும் இரநூறுவா கம்மி பண்ணால் எப்படி மேம் வாங்க முடியும் கட்டுப்படி ஆகணும்ல நீங்கள் இதில் ஆயிரத்து இரநூறுவா மேம் அதுவே எனக்கு லாஸ் தான் மேம் ஆகுமே சரி இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க தெரிஞ்சவங்க நான் வந்து கேட்டு சொல்கிறேன் நீங்கள் வாங்கிறேன் நான் ஓகேங்களா சரி நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ மேம் வேணும் காலையிலே வேணுமா இல்லை சாயங்காலம் வேணுமா காலையில் ஏழு மணிக்கா சரி நான் ஆறரைக்கு அங்கே கிட்டே வந்துட்டு பசங்களை அனுப்பிவிட்டு கால் பண்ண சொல்கிறேன் பசங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க பரவாயில்லை மேம் என்னோடய குவாலிட்டியெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் நீங்கள் நம்பர் அனுப்பிச்சவர் கிட்டேயே கேளுங்கள் இது வரைக்கும் என் கிட்டே இருந்து எந்த ஃப ஃபீட் பேக்கும் வந்திருக்காது உங்களுக்கு நான் நீட்டாக பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஆ ஆமாம் ஆ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் மேம் பூவுக்கு நான் கேரண்டி மேம் ஃப்ரெஷ்ஷுக்கெல்லாம் பிரச்சினையே கிடையாது மேம் பூ உங்களுக்கு நல்லாவே நீங்களே கால் பண்ணி சொல்வீங்க பாருங்க மேரேஜ்ஜு முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட் பேக் நீங்களே கொடுப்பீங்க அந்தமாதிரி தான் இருக்கும் என் கிட்டே வாங்குனிங்கனால் வேறு என்ன அடிக்ஷனாலாக பூ தேவைப்படுமா மேம் ஆ ஏழு மணிக்கெல்லாம் நான் கொடுத்துர்றேன் மேம் அந்த ரோஸ் அந்தமாதிரி எதனால் இது பண்ணுறிங்களா ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே மேம் நாங்கள் உங்களுக்கு அங்கே வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணுறேன் அவங்கக் கிட்டே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ